முடி மற்றும் சருமத்தை பராமரிக்க எங்கள் கிராமத்தில் நாங்கள் முடிக்கு அரைச்ச தேங்காய் எண்ணெய்யை தான் நாங்கள் உ உபயோகிப்போம் மற்றும் சிகைக்காய் தூள் அதை நாங்கள் முடிக்கு சருமத்திற்கும் முடிக்கும் நாங்கள் பயன்படுத்துவோம் மற்றும் பெண்கள் சு சுத்தமான மஞ்சள் தூளை முகத்திற்கும் கை காலுங்களுக்கும் பூசுவார்கள் தலைக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய்யை ப பயன்படுத்துவார்கள் தலைமுடி உதிராமல் இது பயன்படுத்தும்